லாக்டவுன்னு சொல்லப்போனால் நாங்கள் காலேஜ் படிச்சிகிட்டு இருக்கும் போது தான் லாக்டவுன் போட்டாங்க பார்த்தீங்கன்னா கரெக்ட் கரெக்டாக செமஸ்ட்ரு எக்ஸாம்க்கு ஒரு பத்து நாள் முன்னாடி லாக்டவுன் போட்டுவிட்டாங்க செமஸ்ட்ரு எக்ஸாம்ல எப்படியும் அரியர் வச்சுருவேன் அப்படின்னு இருந்த டைம்மில் லாக்டவுன் போட்டங்காட்டி கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம் ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம் அத மாரி இருந்துச்சு தென் லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நிறையா போகும் சும்மா அட்டன்ட் பண்ணிவிட்டுட்டு கேம் விளையாடிகிட்டு ஜாலியாக உட்காந்துப்போம் எதுவுமே படிக்க மாட்டோம் தென் எங்கேயும் வெளியே போய் சுற்ற முடியாது அவ்வளோக்கா ஏன்னா அங்கே இங்கேயும் போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க பட் இருந்தாலும் நாங்கள் போய் சுற்றுவோம் பசங்களோட சேர்ந்துட்டு ஜாலியாக ஸ்கூலில் போய் உட்காந்ட்டு இருக்கறது வீட்லையே இருக்க மாட்டேன் லாக்டவுன் டைம்லலாம் நான் பட் லாக்டவுன் போட்டாங்க நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம் வெளியவே தான் சுற்றிட்டு இருப்போம் ஆனால் அந்த லாக்டவுன் போட்ட ரொம் கொஞ்ச நாள்க்கு அப்படி ஜாலியாக இருந்துச்சு அதற்கப்பறம் போக போக ரொம்பவுமே போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா எங்கேயும் வெளியே போகமுடில எதுவுமே ஃப்ரீயாக பண்ண முடியலங்கிற டைம் வரும் போது ரொம்பவுமே கொஞ்சம் சேடாக இருந்துச்சு தென் மணி வந்து ரொம்பவுமே ப்ராப்ளமாக இருந்துச்சு எதோ பக்கத்தில் ஒரு கம்பெனி வந்து இருந்தங்காட்டி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிவிட்டேன் ஏன்னா லாக்டவுன் டைம்லையும் அந்த கம்பெனி வந்து நடத்திகிட்டு தான் இருந்தாங்க ஸோ அதனால் அவ்வளோக்கா எஃபெக்ட் பண் அஃபெக்ட் பண்ணல லாக்டவுன் வந்தப்பறம் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸு பொறுத்த அளவுக்கு லாக்டவுன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்கு செம ஜாலியாக போச்சு அடுத்த ஒரு ஒன்றை வருஷத்துக்கு ரொம்பவுவே போர் தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே தெரில ஒரு முடி வெட்டுறனாக்கூட கடை இருக்காது முடி எல்லாரு பொசு பொசுன்னு வளர்ந்துட்டு பார்க்குறக்கே ஒரு மாரி தெரியுவோம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும் லாக்டவுன் வந்து பினிஷ் பண்ணதுக்கப்பறம் தான் நார்மல் லைஃப் ஸ்டைல்க்கு திரும்ப வந்து மறுபடியும் நார்மல் லைஃப் ஸ்டைலில் வர்றதுக்கு கொஞ்சம் ரொம்பவுமே நாள் ஆயிடுச்சு திரும்ப பழையமாரி வர்றதுக்கு லாக்டவுன் வந்து ரொம்பவுமே போருன்னு தான் சொல்லுவேன் என்ன பொறுத்த அளவு